ஹலோ சார் சுகிங்களா நான் சுகியில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பரோட்டா சப்பாத்தி நாண் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் அந்த சாப்பாட்டோடய அளவு அதிகரிக்கணும் எங்க வீட்டுக்கு விருந்தாளி மூணு பேர் வருவதாக சொல்லிருந்தாங்க சார் திடீர்ன்னு நான் ஐந்து பேர் வருவதாக சொல்லிட்டாங்க அதனால் சாப்பாட்டோடய அளவு அதிகரிக்கணும் சார் எனக்கு இப்போது அதிகமாக மூணு சப்பாத்தியும் அஞ்சு நானும் வேணும் சார் இதை மட்டும் எனக்கு அதிகமாக ஆக்கிக்கொடுங்க வேற எதுவும் அளவு மாற்றம் வேண்டாம் அப்புறம் எனக்கு ரெண்டு சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் கூடுதலாக வேணும் சார் அப்புறம் ஸ்வீட் ஒரு கிலோ லட்டு கொடுங்க சார் இதை மட்டும் டெலிவரி பண்ணுங்க சார் ரொம்ப நன்றி சார்